ஹலோ நாங்கள் ஹலோ வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா கார்த்திகேயனுங்களா டூரிஸ்ட் கைடு தானே நாங்கள் ஈரோடு பள்ளிப்பாளையத்திலேருந்து கூப்பிட்ர்றோண்ணா சத்தியமங்கலத்துக்கு ஒரு ரெண்டு நாள்கிட்ட இது இது வரலாம்னு இருக்கிறேங்கண்ணா டூரிஸ்ட்டாக வரலாம்னு இருக்கோம் நீங்கள் சுற்றிக்காட்ட முடியுமா நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பேர் வரலாம்னு இருக்கிறோங்க ஆ ஆ இந்த ரெண்டு நாளில் வந்து எததெது சுற்றிக் காட்ட முடியுமோ சுற்றிக் காட்டினா ஓகே தாண்ணா பக்கத்தில் எதாவது நியர்பையில் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் சுற்றிக் காட்டினீங்கன்னா ஓகே தாண்ணா ஓகேங்க ஓகேங்க ஓ ஓ ஓ ஓகேங்க ஏங்க இப்போ வந்து மலை சைட் போகிறதா இருந்தால் ட்ரக்கிங் அந்தமாதிரி ஜீப்லெல்லாம் கூட்டு போவீங்களா ஓகே அப்படின்னா கொஞ்சம் மலை சைடே போயிடலாங்க நியர்பை தானுங்களே இல்லை ரொம்ப தூரமாக போகிற மாதிரி இருக்குதுங்களா ஓ ஓகேங்க தங்கிறத்துக்கு எதாவது இடம் சாப்பிட்றதுக்கு ஃபுட் அந்தமாதிரி ஏதாவது இருக்குதுங்களா பக்கத்தில் எதாவது நியர்பையில் ஹோட்டல்ஸ் ஓகேங்க ஆ ஓகேங்க நாங்கள் பார்த்துக்குறோம் எவ்வளோங்க சார்ஜ் பண்ணுறீங்க இதுக்கு ஓ ஓகேங்க டூ டேஸ்ங்க ஆ ம் இன்றைக்கு டேட் வந்து எயிட்டீனுங்களா டொண்ட்டி வந்துடுங்க டொண்ட்டி டொண்ட்டி ஒன்றுங்க சண் சாட்டர்டே சண்டே அந்தமாதிரி வரமாதிரி இருக்குங்க ஆமாங்க லீவ் டேஸ்சில் ஃபன் ஃபன் பண்ணுறதுக்காக வரோங்க ஃபயர் கேம்ப் அந்தமாதிரி ஏதாவது இருக்கும்ங்களா இந்த க்ரா காட்டுப்பகுதிக்குள்ளே போகணுன்னா ஃபயர் கேம்ப்பு அந்தமாதிரி பார்ட்டி என்ஜாய் அந்தமாதிரி எதாவது இருக்குங்களா

ஆ ஆ ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க பேமெண்ட் எதாவது டிஸ்கௌண்ட் அந்தமாதிரி எதாவது இருக்கான்னு பார்த்து பண்ண முடியுமாங்கண்ணா சரி ஓகேங்க உன் இந்த நம்பர் தான் கூப்பிட்டுங்களா வந்துட்டு கூப்பிட்டுங்களா இந்த நம்பர் தானுங்க சரி ஓகேங்க நாங்கள் சாட்டர்டே மார்னிங்கு ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்தமாதிரிங்குறப்ப வந்துடுவோம் வந்துட்டு நாங்கள் கூப்பிர்றோங்க ஓகேங்க ஆ ஓகேங்க நான் மெசேஜ் பண்ணிடுறேங்க